எதிர் காலத்தில்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் மொழி இருக்கிற இடமே தெரியாமல் போய்டும் இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு நிறைய இங்கிலீஷ் தான் செய்றாங்க நமக்கு தமிழ் மொழி இருக்கணும்னாக்கா கண்டிப்பாக எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் தமிழ் வந்து மெயின் முதல் பாடமாக எடுக்கணும் எந்த ஒரு இதுலேயுமே தமிழில் பேச சொல்லி தான் செய்யணும் அது இப்போ நிறைய எல்லா இதுலேயுமே இங்கிலீஷ்தான்ருக்கு இங்கிலீசுக்கு முதலுரிமை கொடுக்க கூடாது தமிழுக்கு தான் முதலுரிமை கொடுக்கணும் தமிழுக்கு முதலுரிமை குடுத்தாக்கா நல்லா வாய்ப்புகள் இருக்கு எல்லாரும் வருங்காலத்திலலாம் தமிழில் நம்மளாக கொடுக்குற இடத்துல தான் தமிழே இருக்க முடியும் இல்லைனாக்கா வருங்காலத்தில் வந்து பசங்களுக்கு தமிழ் மறந்து போய்டும் அந்த காலத்திலலாம் பேசின தமிழை விட இப்போ நம்ம பேசுகிற தமிழ் ஒன்றும் சரியான தமிழ் இல்லை கொச்சை தமிழாக இருக்கு இப்போ இதுக்கு மேலே போனால் இருக்கிற தமிழ் மொழி மறந்திருவாங்க முன்னால் இங்கிலிஷ் முதல் பாடமாக நம்ம தமிழ் இருக்க இன்னும் நிறைய தமிழில் தான் எல்லாம் நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும் அதனால் தமிழ் இருந்தால் நல்லது இங்கிலீஷை தவிர்த்துவிட்டு தமிழ் எல்லா பள்ளியிலேயுமே தமிழ் முதல் உரிமை கொடுத்தா சரியாக இருக்கும் தமிழ் பாடத்துக்கு என்றைக்கும் ஜெய்ஹிந்த்